ஹலோ ஆட்டோ ஓட்டுறோவங்க ஆ கோவிலுக்கு போகணும் வருவீங்களா திருவண்ணாமலை கோயிலுக்கு கிரிவலம் சுற்றணும் கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டிங்களா அவ்வளோ எடுத்தோனே இரநூறுவா சொல்லுறீங்க நூற்றி ஐம்பது ரூபா போட்டுக்கோங்க வரோம் சரிங்க வந்துருங்க